கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கும் தனியார் ஆஸ்பத்திரிக்கும் வித்தியாசம் என்னானு சொன்னால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு சில இடத்துலாம் கொஞ்சம் கலீஜாயிருக்கும் இருந்தாலும் கூட அந்த டாக்டர்ங்க வரநேரத்துக்குதான் கொஞ்சம் சுத்தப் பத்தமாக இருக்கும் அடுத்த நேரம் பார்த்தா அங்கே அங்கே குப்பையெல்லாம் போடுவாங்க திரும்ப வந்து அந்த பெருக்கிறவங்கலாம் வந்து பார்த்துட்டு சத்தம் போடுவாங்க மாத்திரையெல்லாம் கரெக்ட்டாக கொடுக்குறாங்க ஆனால் தனியார் ஆஸ்பத்திரியில் வந்து எப்படினாக்கா அவங்க பணம் வாங்குறதுக்காக எல்லாத்தையும் நாகரீகமாக வச்சுருக்காங்க மறுபடியும் நம்ம ஹாஸ்ப்பிட்டலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நல்லா பார்க்கறாங்க நல்லா மருந்து கொடுக்கறாங்க அப்படினு சொல் அப்படி இருக்குது அந்த ஆஸ்பத்திரியோட நிலவரம் இருந்தாலும் கவர்மெண்ட் ஒரு சில இடத்துல நல்லாயிருக்குது